எங்கள் பகுதியில் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இவங்க எல்லாம் இருக்காங்க எங்கள் ஊரில் முஸ்லீம் அதிகம் பேர் இருக்காங்க பக்கத்து ஊரில் கிறிஸ்டின் முஸ்லீமும் கலந்திருக்காங்க முஸ்லீமோட கிறிஸ்டின் அதிகம் பேர் இருக்காங்க கிறிஸ்டினை விட இந்துக்கள் அதிகம் பேர் இருக்காங்க இந்துக்களுக்கு எண்ணற்ற கடவுள்கள் இருக்காங்க சிவன் விஷ்ணு பிரம்மன் சரஸ்வதி லட்சுமி ஹனுமான் முருகன் பிள்ளையார் அங்காளம்மன் அய்யனார் கருப்பு சாமி போன்ற பல கடவுள்கள் இருக்கிறாங்க இந்து பண்டிகை நிறையா இருக்கு பொங்கல் தீபாவளி அகல் விளக்கு தமிழ் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு கருநாள் போகி மாட்டுப் பொங்கல் எண்ணற்ற பண்டிகைகள் இருக்கு முஸ்லீமுக்கு ரம்ஜான் இருக்கு முஸ்லீமுக்கு தனியாக கோவில்கள் இருக்கு அதில் அவங்களோட முஸ்லீமோட கடவுள் இருக்கு உருவம் இல்லை இந்துக்களுக்கு பல விதமான கோவில்கள் இருக்கு இந்துக்களுடைய மிக சிறந்த கோவில் எது என்றால் ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோவில் தான் கிறிஸ்டின்கள் கிறிஸ்டின்யெல்லாம் சர்ச்சில் போய் கொண்டாடுவாங்க அப்புறமேட்டு இந்துக்கள் வந்து வருஷம் வருஷம் தங்களுடைய குல தெய்வத்துக்கு போய் படையலை போடுவாங்க அவங்க படையல் போட்டு ஊர்களில் ஊரில் இருக்க எல்லோருக்கும் அன்னதானம் போடுவாங்க